இப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து கவர்மெண்ட்டு ஸ்கூலும் சரி ப்ரைவேட்டு ஸ்கூலும் சரி இப்போது ப்ரைவேட்டு ஸ்கூல்லுன்னா நல்லா கவனிச்சுக்குவாங்க நல்லா பார்த்துக்குவாங்க அதே மாதிரி நல்லா ரீட் பண்ணுவாங்க நல்லா சொல்லித் தருவாங்க படிப்பு சம்பந்தப்பட்டது எல்லாமே அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அங்கே இதே கவர்மெண்ட்டு ஸ்கூல்லுனா ஸ்போர்ட்ஸே இருந்தாலும் சொல்லித் தர மாட்டாங்க அதிகமாக ஸ்கூ பள் அந்த படிக்கிறது கூட சொல்லித் தர மாட்டாங்க பாடப் புத்தகங்களில் இருக்கிறது கூடோ அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜு கவர்மெண்ட் காலேஜும் சரி இப்போது கவர்மெண்ட் காலேஜ்ஜுனா அதிகமாக மார்க் எடுக்கணும் ஆனால் சொல்லித் தர மாட்டாங்க ஒழுங்காக ப்ரைவேட் காலேஜ்ஜுனா கம்மி மார்க் எடுத்தாலும் காசு கட்டி படிக்கிறோமேன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா சொல்லித் தருவாங்க அதேமாதிரியே வேலைக்கு அனுப்பிசுட்ருவாங்க அவர்களே அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்டில் அதிகமாக ஸ்கீம்லாம் வருது வேலை வாய்ப்பு முகாம் இது மாதிரிலா வருது அதில் நம்பளுக்கு பிடிச்ச ஜாப் கூட தேடி எடுத்துக்கலாம் அப்பிடில்லாம் சொல்லி அதிகமாக கவர்மெண்ட்லேருந்து இப்போலாம் ஸ்கீம்லாம் விட்டுருக்காங்க இப்போது கூட ஏர் உழவன் தொழிலாளர் நல சங்கம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்திருக்கு அதில் வீட்டில் சும்மா இருக்கிற பெண்கள் படித்த பெண்கள் அவங்களுக்கெலாம் கூடோ வீட்டிலேயே இருந்த மாதிரி வேலை செய்யலாம் அப்டிலாம் சொல்லியிருக்காங்க அதில் வந்து அதில் என்னென்னால் இந்த தொழிலாளர்களுக்கெலாம் வெதை பயிர்களெலாம் தராங்க ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக தராங்க அப்டில்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஆலா நீலம் பெனாயிலு கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஆரி ஒர்க்கு கட்டிங்கு இது எல்லாமே சொல்லித் தரேன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது